நாங்கள் மேஸோவில் ஒரு சுடிதார் ஆட்ரு பண்ணிணோம் அது வந்து அஞ்சு நாளில் வந்துடும் சொன்னாங்க ஆனால் ஆ ஏழு நாள் கழிச்சி வந்துருச்சு அந்த சுடிதாரு அப்புறோம் அந்த வந்து ஒரு ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது அந்த கலர் நல்லா மாடலாக கொஞ்சம் அழகா இருந்திச்சு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது கலர் கொஞ்சம் மங்கி இருந்தமாதிரி இருந்திச்சு ஆனால் நல்லா சுடிதாரு வந்து ரேட் வந்து முன்னூற்றி தொண்ணுத்து மூன்றுருவா நல்லாதான் இருந்திச்சு ஆனால் பிடிச்சிருந்திச்சு